நான் ஃபிளிப்கார்ட்டில் ஆடர் பண்ணி ஓப்போ ஏ தேட்டி ஒன் ஃபோன் வாங்கியிருந்தேன் பிக்ச்சர் க்ளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ஃபோனு வந்து சவுண்டு எபக்ட்டு நல்லா இருக்குது யூஸ் பண்ணறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரெட்மி ஃபோன்லாம் கொஞ்ச நாழி சார்ஜு போட்ட ஒடனே ஹீட் ஆகிடும் ரொம்ப இதாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு எதனா இந்த ப்ராப்ளம் இருந்ததுனா இந்த ஃபோனில் ஓப்போவில் இல்லை ஓப்போ ஃபோனை வந்து நம்பி வாங்கலாம் ஃபோனும் நல்லா இருக்குது நான் வந்து பயந்துகிட்டே வாங்கினேன் நெட்டில் ஆடர் பண்ணி வாங்குறோமே கடையில் வாங்குகிற ஃபோனே வந்து ஆயிரத்து எட்டு பிரச்சனையாக வருது இந்த நெட்டில் ஆட்ரு பண்ற ஃபோனு வந்து நிறையா நிறையா வந்து பால்ட்டு இருக்குமோ என்னமோனு பயந்துகிட்டே வாங்கினேன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிக்ச்சர் கிளாரிட்டி நல்லா இருக்குது நம்ம வந்து எட்ட இருந்து ஃபோட்டோ பிடிச்சாலும் அவ்வளோ கிளியராக இருக்குது அதை ஃபோனு பேசுகிறதுக்கு ரொம்ப நாழி பேசணும்னாலும் ஹீட் ஆகல ஆனால் இந்த ஃபோனு நான் வந்து வாங்கினது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது யூஸ்ஃபுல் பண்றேன் சார்ஜும் வந்து சீக்கிரம் ஏறிடுது ஒன் ஹவர்லயே சார்ஜு ஃபுல்லாயிடுது ஆனால் இந்த ஃபோனு சர்வீஸ் நல்லா இருக்குது நான் வந்து நல்ல ஒரு நான் வந்து இது வந்து ஃபரெண்ட்ஸ் கிட்டேயும் என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் சொன்னேன் அவங்களும் இதை வந்து வாங்கறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல ஃபோனாக இருக்குது நல்ல தரமான ஃபோனாக இருக்குது நம்பி வாங்கலாம் ஃபிளிப்கார்ட்டில் நம்பியும் வாங்கலாம்